ஹலோ என்னாங்க ஆ இது கா எதாது கால்நடைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உடல்நில சரியில்லையா என்ன செய்து என்ன செய்துங்க இந்த நாளில் இந்த சீசனில் வர்ற தான் செய்யும் வெயில் காலமும் இருக்குது தொடர்ந்து ம மழை பெய்யுது நல்ல பனியா பெய்யுது அ அடிக்கடி நீங்கள் கால்நடை மரு அடிக்கடி கால்நடை மருத்துவமனைக்கு போய் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்போப்ப ஆ தடுப்பூசி தான் மெயினு ஆ பார்த்துங்க நல்லா குளிப்பாட்டி நல்லா நல்லா வெயிலில் நிற்பாட்டி வைங்க ஆ ஆ அப்போ தான் ஆ அப்போ தான் வந்து எந்த விதமான வியாதியும் வராது நெருங்காது அடிக்க ஆ ஆட்டு கொட்டில்லாம் சுத்த சு சுத்தமாக இருக்கணும் அதுதான் அது எதுவுமே சுத்தமாக இருக்கணுங்க எல்லாம் கோழி இருந்தால் கோழி அசுத்தம் இருக்கக்கூடாது மாட்டுக்கொட்டாய் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சாணியெல்லாம் இருக்கக்கூடாது அப்போப்ப அப்போப்ப வந்து அப்போப்ப கூட்டி கூட்டி அந்த இடத்த பினா பினாயில் நல்லா தெளித்து பினாயில் தெளிங்க ஆ அதுதான் அப்போ தான் நல்லாயிருக்கும் வியாதி நெருங்காது அடிக்க அடிக்கடி மருத்துவமனைக்கு கால்நடை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துருங்க அப்போ தடுப்பூசி நெருங்காமல் போட்டுக்கணும் ந இது டிலே பண்ணாமல் போட்டுக்கணும் அப்போ தான் எந்த எந்த வியாதியும் நெருங்காது கால்நடை மருத்துவ கால்நடைக்கு அடிக்கடி சுத்தமாக வச்சுங்க இடத்தல்லாம் ஆ அவ்வளோ தான் அப்புறம் ஒன்றும் நெருங்காது இன்னும் எந்த எந்த இதுவும் நெருங்காது ஆ நல்லா நல்லா பச்சப்புல்லு அறுத்துப் போட சொல்லுங்க நல்லா பச்சப்புல்லு புல்லு அப்போப்ப நல்லா பச்சப்புல்லு ஆ பசுமையான புல்லுப் போடுங்க ஆ தழைய எடுத்துன்னாக்கா நீங்கள் வேப்பலைய வேப்பில வேப்பந்தழ போட்டீங்கன்னாக்கா வெச்சீங்க அந்த நா வியாதியே நெருங்காது ஆ வேப்பந்தழைப் போடுங்க

ஆமாம் நல்லா அப்போ ஆ வேப்பந்தழை கொடுக்காம இருக்காதீங்க வேப்பந்தழை வந்து அதை உபயோகப்படுத்துனா தான் எந்த ந வியாதியும் நெருங்காது ஆ ஆமாம் அடிக்கடி தழையை ஒடித்துப் போடுங்க ஆ அவ்வளோ தான் அப்போ தான் ஒன்றும் நெருங்காது இந்த வியாதி நெருங்காது கால்நடைங்களுக்கு